எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கனா ஆர்கேஎஸ் காலேஜ்ன்னு இருக்குது அந்த காலேஜ் வந்து எங்கள் ஃபேம்லியில் ஒரு சிஸ்டர் படிக்கிறாங்க அவங்க வந்து என்னென்றது டிஎம்எல்டி படிக்கிறாங்க டிஎம்எல்டி ஏன் படிக்கிறாங்கன்னா அது வந்து டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் அந்த படிப்பு வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு அது வந்து லேப் டெக்னீஷியன்னு சொல்லுவாங்க அதாவது ஆய்வக ஆய்வகம் அதாவது இரத்த டெஸ்ட்டெலாம் எடுத்து பார்க்குறது அந்த கு அந்த அந்த டிப்பார்ட் அந்த டெஸ்ட்டு வந்து எதுக்காக எடுத்து பார்க்குறாங்கன்னா உடம்புல உள்ள இரத்த அணுக்கள் இரத்தத்தில் இருக்கிற நோய்களை கண்டுபிடிச்சி அதுக்கு என்னென்ன ரிசல்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக படிக்கிறாங்க அந்த என்னென்ன நோய் கண்டுப்பிடிப்பாங்கனா அந்த படிப்பு சம்பந்தப்பட்டது வந்து இரத்தம் எவ்வளோ இருக்குது இரத்தம் குரூப் என்ன உடம்புல சர்க்கர இருக்கா கொ கொழுப்பு இருக்கா உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்குற டெஸ்ட்டு அது டெஸ்ட்டுக்காக படிக்கிறாங்க அது வந்து அது படிக்கிறதால் வந்து ஃபேம்லி இருக்கிறவுங்களுக்கும் ஒரு பெனிஃபி அதாவது ஒரு நன்மை கிடைக்குது ஏன்னா இப்போ வந்து ஒரு ஹாஸ்ப்பிட்டலுக்கும் போனோனால் அங்கே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாேருக்குமே டெஸ்ட்டு பண்ணுறாங்க இரத்தத்தில் என்ன வியாதி இருக்கும் அதாவது எடுத்துக்காட்டாக சொன்னன்னால் மலேரியாயிருக்கா டெங்குயிருக்கா இரத்தம் எவ்வளோ எவ்வளோ அளவு இருக்குது இரத்தம் அதிகமாயிருக்கா கம்மியாயிருக்கா இரத்தம் கு குரூப்பு வகைகள் அதாவது நம்ம உடம்புல இந்தெந்த குரூப்புன்னு இருக்கும் இல்லையா அந்த குரூப்பு நபர் இப்போ வந்து எதுக்காக அந்த குரூபெலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோனா இப்போ ஒரு சிலருக்கு ஆக்ஸிடன்ட் ஆகிடுச்சி அவங்குளுக்கு வந்து இரத்தம் வந்து கம்மியாயிருக்குனா நம்ம ஃபேம்லியில் யாருக்காவது கொடுத்து உதவி பண்ணலாம் நம்ம இரத்தத்தை கொடுத்து உதவி பண்ணலாம் அந்த மாரி குரூப்பு வகைகளெலாம் தெரிஞ்சுக்கலாம்